ஹலோ ஹலோ என்னம்மா இது மரக்கடையா இது உங்கள்கிட்ட எந்த விதமான மரம் வச்சுருக்கீங்க இந்த ப வேப்பமரம் இந்த தேக்கு அந்த மாதிரி உள்ள மரத்தில் உள்ளது எதுவும் வச்சுருக்கீங்களா ம் சரி ஆ ஒரு ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு வீட்டுக்கு வந்து நிலக்கதவு செய்யறதுக்கு எனக்கு சாமான் எடுக்கணும் இல்லை ஒரு கல்யாண வீட்டு ஆர்ட்ருக்கும் பீரோல் செய்யறதுக்கும் எனக்கு மரம் வேணும் ரெண்டு நாங்கள் இப்போ ஆனால் அது இது ஒரு எ இது வந்து ஒ கல்யாணத்துக்கு இதை முதல்ல எடுப்பேன் எனக்கு எப்படி எனக்கு அதனுடைய ரேட்டு எப்படி போடுவீங்க நான் வந்து என்ன சொல்லுறது வண்டி வாடகை எல்லாம் நாங்கள் எப்படி இது பண்ணணும் எனக்கு அதை பற்றி எதாவது சொல்லுங்களேன்

அந்த வண் அந்த வண்டியோட ஏற்ற கூலி இறக்கு கூலிக்கு வந்து நாங்கள் கொடுக்கணுமா நீங்கள் கொடுப்பீங்களா அந்த இதுனோட வாடகை எப்படி ஒரு இதுக்கு வாங்குவீங்க ஆ

சரி சொல்லுங்கள் சரி சரி அது இப்போ பீரோலுக்கு மட்டும் உள்ள மரத்துக்கு எடுக்கணும்னா எங்களுக்கு எவ்வளோ ஆகும் ஆ சரி சரி நாங்கள் வந்து நாங்கள் வந்து அந்த மரத்தை பார்த்த பிறவு தான் நீங்கள் ரேட்டு சொல்லுவீங்களோ சரி சரி சொல்லுங்க ஆ சரி சரி ஆ சரி ஆ சரி ஆ சரி